ஆ நல்லாருக்கேன் நல்லாருக்கேன் தம்பி என்ன சாப்பிட்டீங்களா வேகமாக கொஞ்சம் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் தம்பி ஆ அதுக்கு தான் இந்த கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து வச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சென்னை வரையும் போகணும்ப்பா அதான் இப்போ ஆமாம்ப்பா நாளைக்கு காலையில் அங்கே இருக்கணும் அதான் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே கிளம்பி சாய்ங்காலம் வரையும் ஆயிட்டேன்னா ட்ரெய்னில் போகணும்ப்பா அதான் இந்த சி சிட்டிசன் காலையில் ஒரு ஏழு மணி இல்லை எட்ரைக்குலாம் அங்கே இருக்கணும் போல் இருக்குப்பா எனக்கு அதான் எனக்கு என்னென்னா இந்த பல்லவனில் போகறதா இல்லை ராமேஸ்வரத்தில் போகறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு உனக்கு விவரம் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லேன் ஓ ஓ சரி ஓ ஓ அப்பா என்னப்பா ஓ ஓ இல்லை என்ன இன்னுமா தம்பி நீங்கள் கூட வந்து உதவி செய்ங்க ரொம்ப நன்றி நான் இன்னும் எந்த முன்பதிவும் செய்யலப்பா அதனால் வந்து

சரிப்பா எனக்கு கன்ஃபார்மாக இது இது இருக்கை கிடைக்கும் அப்படினா நான் அதுல போயிடுறேன் சரிப்பா ரொம்ப நன்றிப்பா